எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தினத்தந்தி அப்படினு சொல்லி ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கை ரொம்ப பிடிக்கும் அது ஏன் அப்படினு பார்த்திங்கன்னா நம்ப லோக்கல் நியூஸ்லாம் நமக்கு சீக்கிரம் தெரியும் நம்ப நமக்கிட்ட நம்ப சுற்று வட்டாரத்தில் என்ன இருக்கோ அது சீக்கிரம் வந்து நமக்கு நல்லா தெரியும் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுமட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னித்தீவு அப்படினு சொல்லி ஒரு கதை வரும் எனக்கு அந்த கதை நான் ரொம்ப விரும்பி படிச்சியிருக்கேன் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட ஆனால் அது அதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் போவும் அப்படியே வாரம் வாரம் படிக்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுவும் இல்லாமல் நான் வந்து எங்கள் இதில் எங்கள் அம்மா கூடலாம் உட்காந்து அந்த கதையை நான் நிறையா சொல்லியிருக்கேன் இந்தமாதிரி அம்மா இந்த கதை அப்படினு சொ இந்த கதை எனக்கு பிடிக்கும் அப்படினு சொல்லி நான் அந்த கதையை படிச்சிவிட்டு எனக்கு முத வேலையே வந்து எங்கள் அம் எங்கள் வீட்டில் எல்லாருட்டையுமே நான் சொல்லுவேன் ஆனால் வந்து எங்கள் அம்மா ஒருத்தவங்கதான் வந்து அதை அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்ப்பாங்க கேட்டு கதை சொல்லி அப்படி பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் சினிமா செய்திகள் பற்றியெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிக்க கொஞ்சம் ஆர்வமாகருக்கும் அந்த செய்திகளும் அதில் இருக்கும் அதையும் படிப்பேன் அதனாலதான் எனக்கு அது பிடிக்கும்